ஆ தாஸ் பழக்கடைங்களாங்க சூப்பர் மார்கெட்டுங்களா ஆ அதாவது பழம் வேணுங்க ஆப்பிள் என்னென்ன பழங்கள் இருக்குது ஆஆ ஆ ஆஆ இல்லல்லைங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு பா நம் தாய்மாமன் சீருக்கு எடுத்துகிட்டு போகணும் அதனால முக்கியமாக வாழைப்பழோம் ஒரு நாலு தார் வேணும் ஆ குறிச்சிகோங்க வாழப்பழம் ஒரு பேனா எடுத்துகோங்க குறிச்சிக்கோங்க அப்படிங்களா சரிங்க வாழப்பழத்தில் ஒரு மூணு தார் கொடுத்துருங்க மூணும் மூணும் தொளாயிரருவா ஆகுது அப்புறம் ஆப்பிள்ல ஒரு ஒரு கூடையே வச்சிருங்க ஒரு கூட எவ்வளோ வருது ஆஆ சரிங்கமா ஏ நீங்கள் ரேட் கணக்கு பண்ணி போட்டு வைங்க அது பிரச்சனை இல்லை அப்புறம் ஆரஞ்சு பழமும் ஒரு கூட நிறையா வேணும் அதுவும் என்ன ரேட் என்னன்னு நீங்கள் போட்டு வைங்க அப்புறம் வேறு எதாச்சு இந்த கிவி பழம் இருக்குதுங்களா ஆ சரிங்க எல்லாமே பழம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்மா எங்களுக்கு அதான் முக்கியம் ஆ பழலாம் நீங்கள் எங்கேருந்து இறக்கறீங்க அதுதான் நீங்கள் எங்கேருந்து இறக்கறீங்க என்ன ஊர் ஆ அப்படிங்களா அப்படின்னா மாம்பழம் இருக்குதுங்களா ஸ்பெஷலாக ஆ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுல்ல இவ்வளோ தூரத்துலருந்து வருது ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுல்ல சரிங்கமா ஆ ஆ ஆ சரிங்க நீங்கள் ரேட் மட்டும் எனக் குறச்சி சொல்லுங்க ரேட் தான் அதிகமாக இருக்குது ஏன்னா பாக்ஸ் பாக்ஸாக வாங்கிறேன் ஃபங்க்ஷனுக்கு வாங்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலை ஆ எனக்கு ரேட் மட்டும் எனக் கொறைச்சி சொல்லுங்க ஆமாம் ஆமாம் ஏங்க ஃபங்க்ஷனுங்க எங்கள் மரியாதையே போய்டும் நாலு பேர் முன்னாடி எடுத்துகிட்டு போகிற பழங்கள் வாழைலாம் கொஞ்சம் வாழைப்பழம் கொஞ்சம் காவாடாக இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா அப்போ தான் நைட்டுக்குள்ளே பழம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் செங்காயா ஆ ஆ சரிங்கம்மா ரேட் மட்டும் எனக்கு ஓ எதாக பிரச்சனையாக இருக்குது ஏன்னா மொத்தமாக வாங்கிறேன் எங்கள் அம்மா ஒத்துக்கமாட்டாங்க ஆ நாளைக்கு காலைல ஒரு பதினோரு மணி போல வரலாங்களா எனக்கு வந்து நீங்கள் என்னென்னா ரேட்டுன்றத மட்டும் எனக்கு தெளிவாக சொல்லிடுங்க ஆ எங்கள் அப்பாவை தான் அனுப்புவேன் நான் வர முடியாது அப்பாவை அனுப்புவேன் நீங்கள் அதில் போட்டுவிட்ருங்க நான் ஃபோன் நம்பர் பண்ணி சொல்லிடுறேன் என்ன கடை தாஸ் கடைன்னு சொல்லிடுறேன் ஆ நீங்களும் ஃபோன் பண்ணா கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க கொஞ்சம் எடுத்து பதில் பேசுங்க ஆ சரிங்கம்மா ஆ சரிங்கம்மா சரி நன்றிம்மா நாளைக்கு வந்து வாங்கிறேம்மா